ஆ வாங்க எங்கேயிருந்து வரீங்க சரி ம் ஆ பையனை அழைச்சிட்டு வந்துருக்கீங்களா அப்படியா சரி கம்மிங் ஃபிப்ட்டின் வந்து அவங்களுக்கு எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் லெவெந்த் ஸ்டாண்டர்ட் யாரெல்லாம் குரூப் கேட்டிருக்காங்களோ அவங்க எல்லாேருக்குமே ஃபிப்ட்டின் எண்ட்ரன்ஸ் வச்சுருக்கோம் நீங்க அவங்கள அழைச்சிட்டு வந்துடுங்க ஒன் ஹவர் டெஸ்ட் நயன் டூ டென் எழுதுகிற மாதிரி இருக்கும் அன்னிக்கு ஈவினிங் வந்து நாங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துறோம்

இந்த மார்க்னால் உங்கள் பையன் நல்ல மார்க் தான் எடுத்திருக்காங்க ஃபோர் எயிட்டி நைன் சொன்னீர்கள்ல ஆ நல்ல மார்க் எடுத்திருக்காங்க டியூஷன் எதுவும் வச்சுருக்கீங்களா இல்லை வீட்டில் தான் படிப்பாங்களா ம்

அப்படியா பரவாயில்ல நல்லா படிச்சுருக்காங்க அவங்களுக்கு எல்லா குரூப்மே கொடுக்குலாம் இப்போ எங்ககிட்டே ஒரு ஃபோர் குரூப்ஸ் அவைலெபிள்ளாக இருக்குது பயோ மேக்ஸ் இருக்குது ஆ அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிக்கேஷன் பியூர் சயின்ஸ் குரூப் இருக்குது அவங்களுக்கு என்ன ஃபீல்டில் விருப்பம் இருக்குது என்ன படிக்கின்னுங்கிறாங்க அப்படியா ம் மேக்ஸில் சென்டம் வாங்கியிருக்காங்க போலிருக்கு சரி அவங்களுக்கு அந்த குரூப்பே கொடுத்துருவோம் அவங்கள அழைச்சுட்டு வாங்க இன் இந்த மார்க் இருந்தாலும் நம்ம ஸ்கூல் ப்ரோஸிச்சர் படி ஒரு சின்ன எண்ட்ரன்ஸ் எழுதுனால் தான் அவங்க எலிஜிபிள் அதனால் ஃபிப்டீன் வந்து எண்ட்ரன்ஸ் அட்டென்ட் பண்ணட்டும் அந்த மார்க் பேஸிஸில் அவங்க கரெக்ட்டாக எழுதிவிட்டாங்க அப்படினா அவங்க ஸ்கூல் ஃபீஸ்லேயே கொஞ்சம் அவங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க அதனால் கொஞ்சம் ஃபீஸ் குறையும் அதனால் நல்லா பிரிப்பேர் பண்ணிகிட்டு வர சொல்லுங்க ம்

ஆ அதுதான் சொன்னேன்னே அன்னிக்கு ஈவினிங்கே நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொன்னேன்னே ஈவினிங் வாங்கிக்கலாம் ம் இல்லை அன்னிக்கு போ அன்னிக்கு போட முடியாது ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமே நாங்கள் கால் பண்ணுவோம் நீங்கள் அவங்க சில ப்ரூஃப்பெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க ஆ நாங்கள் வந்து ஃபோன் நம்பரில் கால் பண்ணுறேன் உங்களுக்கு அதே நம்பருக்கு கால் பண்ணுறேன் சரிங்ளா

இப்போ அவங்க லெவெந்த் படிக்கணும்னால் ஃபார்ட்டி தெளசன்ட் வரும் உங்களுக்கு மே பயோ மேக்ஸ் குரூப் ஆ இருந்தால் ஃபார்ட்டி தெளசன்ட் அதர் குரூப்ஸ் எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் தெளசன்ட் வரும் உங்களுக்கு நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் அவங்க செலக்ட் ஆகிவிட்டாங்க அப்படினா அதிலேந்து டென் பர்ஸண்டேஜ் வந்து மெரிட்டில் வந்துடுவாங்க அவங்க டென் பெர்ஸண்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு லெஸ் பண்ணுவாங்க ம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நம்ம கிட்டே இல்லை ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை ஸ்கூல் ட்ரான்ஸ்போட் இருக்குது நீங்கள் பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மயிலாடுதுறைதானே நீங்கள் ஆ அதனால் நாங்கள் ஸ்கூல் ட்ரான்ஸ்போட் யூஸ் பண்ணிக்கோங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை ம்

ஆ சரி நீங்கள் வரும்போது எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஆதார் ஜெராக்ஸ் ஆ ஓல்ட் ஸ்கூலோட டிசி டெம்ப்ரவரி மார்க் ஷீட் டெம்ப்ரவரி மார்க் ஷீட் சரிங்ளா ஆ இப்போ நான் சொல்லிவிட்டேன் வெளிலேயும் நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்கும் வேணால் ஒரு வேணும்னா ஒரு சின்னதாக ஒரு பிக் எடுத்துகிட்டு போய்விடுங்க ஆ அந்த டீடெயில்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொண்டாந்து கொடுங்க ஃபோன் நம்பரை வெளியில் வந்து ரிசெப்ஷனில் கொடுத்து போய்விடுங்க ஆஃபீஸில் ஸ்கூல் ஆஃபீஸில் கொடுத்துட்டு போய்விடுங்க அடுத்து கால் பண்ணுவாங்க அப்பிளிக்கேஷன் ஃபார்ம் டூ ஹண்ட்ரட் அப்ளிக்கேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போய்விடுங்க அதையும் ஆ செலக்ட் ஆனவுடன ஃபில் பண்ணிக்கலாம் ஆனால் முன்னாடியே அப்ளிகேஷன் வாங்கிக்கணும் ஃபிப்ட்டின் அன்னிக்கு நயன் டூ டென் சரிங்களா ஓகே ஓகே வாங்க வாங்க